ஹலோ சொல்லுங்க ஆமா ப்ரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் என்ன வேணும் சொல்லுங்க ஆ சொல்லுங்க சரிங்க ஆ சரிங்க பையன் வந்து எந்த செமஸ்டர் படிக்கிறார் சிக்ஸ்த்து செம் போயிட்டுருக்கா சரி இதெலாம் பார்த்திங்களா எக்ஸாம் முடிச்சிட்டாரா ஒ சரிங்க ஃபிஃப்த்து செம்மில் எதாவது அரியர் எதாவது இருக்கா சரிங்க ஆனால் இப்போலாம் டிசி கொடுக்க மாட்டோம் முடியாதே டிசி குடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி இடையிலலாம் யாருக்கும் டிசி கொடுக்க மாட்டோம் சுச்சிவேஷன் அப்படி இருக்குதுனா அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க ஹாஸ்ட்டல் இருக்குது ஹாஸ்ட்டலில் தான் ஃபுட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் நல்லா தானே இருக்குது நீங்கள் வேணுணா பையனை இங்கேயே விட்டுட்டு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது முடிக்கவிட்டு கூப்பிட்டுட்டு போயிடலாம்ல

ஹாஸ்ட்டலில் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லா வாரத்தில் ஒரு நாள் தானங்க காலேஜ் லீவ் விட்டுறோம் ஒரு நாள் தான் ஹாஸ்ட்டலில் ஸ்டே பண்ணிக்க மாட்டாங்களா காலேஜில் ஏங்க அப்படிலாம் விட முடியாதுங்க சிக்ஸ்த்து செம் படிச்சிட்ருக்கான் இன்னும் ஒரு செம் அப் ஒரு ஒன் இயர் இருந்தால் தான் டிகிரி கொடுக்க முடியும் நீங்கள் ஒழுங்கா ஃபீஸ்லாம் பே பண்ணிடிங்களா எப்படியும் இன்னும் ஒன் இயர் தான் அது எப்படி நாங்கள் வாங்கி அக்ஸப்ட் பண்ணிக்க முடியும் படிக்காம நாங்க எப்படி வாங்க முடியும் சொல்லுங்க ஒன் இயர்க்கானதுலாம் நீங்கள் சேர்த்து பண்ணுன்லாம் அவசியம் கிடையாது பையன் இங்கேயே படிக்கட்டும் வேணுன்னா ஹாஸ்ட்டல்ல சேர்த்து விடுங்க அந்த இதுக்கான ஃபீஸ் வேணாக் கூட நீங்கள் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஆன டிசி தரமாதிரிலாம் இது இல்லைங்க நீங்கள் தான் பேசணும் நீங்கள் வேற யார்ட்டயாவது பேசுங்க ஆனால் டிசி தரமாதிரி ஐடியாலாம் கிடையாது டிசி கொடுக்குற மாதிரினா நீங்கள் டிசி வாங்கிட்டு போகிறப்போ வந்துட்டு ஆதார் கார்டு சாதி கம்யூனிட்டியெல்லாம் கொடுத்துருக்கிங்களா காலேஜில் அப்பறம் எல்லாம் எல்லாம் ஒரிஜினலும் இங்கே இருக்கும் நீங்கள் டிசி வாங்கிறப்போ நீங்கள் எழுதி குட் ஒரு லெட்ரு எழுதிக் கொடுக்குணும் மெயினா என்ன ரீ என்ன காரணத்துக்காக நீங்கள் ட்ரான்ஸ்வெர் என்ன இதுக்காக நீங்கள் தங்கி இது வாங்குகிறிங்க டிசி வாங்குகிறிங்க ட்ரான்ஸ்வெர்னு சொல்கிறிங்கள்ல அந்த இது மாதிரி நீங்கள் ஒரு லெட்ரு எழுதிக் கொடுத்தாதான் நாங்கள் அதை நாங்க வந்துட்டு மேல கொடுக்க முடியும் லெட்ரு எழுதிக் கொடுத்துட்டு நீங் ஆ எல்லாம் இது பண்ணணும் ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணி இருந்தால் தான் கொடுப்போம் அதேமாதிரி நாங்கள் வச்சிருக்கிற ஒரிஜினல் செர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம் ம் சரிங்க ம்